ஹலோ யார் வேணும் ஆமாங்க ஆமாம் உங்களுக்கு என்ன வேணும் ம் காம்பவுண்ட் சுவுத்துக்குங்களா சரிங்க அது எவ்வளோ ஆகுன்னு நான் வந்து பார்த்தா தானுங்க சொல்ல முடியும் பார்த்து அது அளவு எடுத்து மெசர்மெண்டெலாம் அளவு எடுத்து எவ்வளோ செய்யணும் கொள்ளணுங்கிறது அதை பார்த்துட்டு தான் சொல்ல முடியும் ஆ சரிங்க நான் அங்கே வந்துட்டு ஃபோன் பண்ணுறேன் நீங்கள் ஃபோன் பண்ணுங்க நான் வந்து பிக்கப் ஆகிக்கிறேன் ம் ஓகே பாய்